தமிழ்நாட்டின் பாரம்பரக்கலைகள் அப்படின் சொல்ல வந்தால் இந்த பறையடிக்கிறது அப்புறம் திரும்ப இந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் அதை ஆடுறதுக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கலை வந்து பாரம்பரியமாகவே வாழையடி வாழையாக அப்புறம் பாரம்பரியமாக அதை அதை வந்து ஒரு ஜ ஒரு கு ஒரு குடும்பம் ஒரு தலையெடுத்துதுனா அது அப்படி தலைமுற தலைமுறையா எடுத்து அதை இப்போ வரைக்கும் அந்த கலைகளை வந்து கொல்லாமல் வச்சிருக்காங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அதை வந்து ஆசைப்பட்டு அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு கோவில் திருவிழா அப்புறம் திரும்ப பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அது எல்லாத்துக்கும் அவங்கள கூப்பிட்டு வச்சு பயன்படுத்துகிறது அப்புறம் இந்த ஆடை அப்படின்னு சொன்னால் அது சேலை சேலை வந்து நெய்கிறது முந்தி காஞ்சிபுரம் இப்போ சேலம் நான் வந்து இப்போ வந்து சேலம் வந்து எனக்கு ஒரு ஒரு வருடமா ரொம்ப வந்து நான் அங்கே போகிறதுனால அந்த ஊர் தறிதான் ஓட்டுறாங்க அவங்கக்கிட்ட நான் போய் கேட்டதில் எங்கள் பா பரம்பரதொழிலே அதுதான் ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் அங்கேயும் தறி வச்சிருக்காங்க அப்போ இன்னும் நம்ம பாரம்பரியத்தில் அலை அழியாத ஒரு கைவினை இப்போ வேலை அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி அந்த கைத்தறியில் ஓட்டுற சேலையில் இன்னும் பாரம்பரியமாக ஆள் நம்ம மக்கள் அந்த வேலையை வ செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொழுது கூட அவங்க அதை மற அதேமாரி மரப்பொருட்கள் என்னதான் விஞ்ஞானம் வந்தாலும் அதுக்கு ஒரு மின் இயந்தரம் கரண்டு மூலமாக நம்ம மின்சாரத்தால் எது செஞ்சாலும் கைவினைக்கின்னு அவங்க கையால் செய்கிற அந்த மர நுணுக்கமாக மரத்தில் செய்கிற சிற்பம் அவங் அது செய்கிற இந்த கதவு ஜன்னல் இது எல்லாம் இன்னும் வந்து கா அழியா சின்னமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டுருக்கு அதெல்லாம் வந்து மிஷின் வச்சு செஞ்சாலும் நம் மண்பாண்ட பொருட்களுக்கு இன்றை வரைக்கும் எந்த மிஷினாலும் செய்ய முடியாது அவங்க கையை வச்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம மண்பானையில் சாப்பிட முடியும் மண்பானையில் தண்ணி ஊற்றி குடிக்க முடியும் இப்போ மண்பானையில் என்ன சொல்லாம் நம்ம சூடாக வச்சிக்கிறதுக்கு இருக்குது தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு இருக்குது எல்லாம் மண் அந்த காலத்தில் மண்பானையில் வந்து மீன் குழம்பு வைங்க அந்த குழம்பு வைங்கம்பாங்க இப்போ மண்பானைனு எடுத்துக்கிட்டாலே பாரம்பரிய கலைகள் அழிஞ்சி போனாலும் இப்போ திரும்ப அதை எல்லோருமே அதை யூஸ் பண்ணுற லெவலில் அந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்க இப்போ அதை வந்து இந்த காலத்து மக்களுக்கு தக்கனா அதை எல்லாத்தையும் செஞ்சிக்கொடுக்காங்க அதுக்கும் எந்த மிஷினும் கிடையாது அவங்க கையிட்டு தான் செய்கிறாங்க தமிழ்நாட்ல இதோடய நிறையா அழியாத இது எல் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன்